ஹலோ அண்ணே ஆட்டோவாண்ணே அண்ணே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளலாம் வரும் வருமாண்ணே ஆட்டோ வருமாண்ணே ரெண்டு பேருண்ணே எவ்வளோண்ணே ஆட்டோக்கு இங்கேருந்து அங்கே போக ஆயிர் ருபா அதிகமாய் இருக்குது அதிகமாய் இருக்குண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படியே தொள்ளாயிர்ருபா ரொம்ப அதிகமாக தாண்ணே இருக்குது சரிங்கண்ணே ரொம்ப கூட்டமாக இருக்குமாண்ணே ஆட்டோ ஆ சரி ஓகேண்ணே எ எத்தனை நான் வந்து காலேஜ்ண்ணே ஆ இப்போ எப்படிண்ணே ஜிபே பண்ணலாமாண்ணே இது ஆட்டோக்கு காசு

சரிண்ணே ஓகேண்ணே ஷேர் பண்ணுறேன்ணே ரெண்டு பேருண்ணே